சமீபத்தில் ஃபோன் ஒன்று வாங்கிருந்தேன் சாம்சங் கம்பெனியில அதுவுடைய கேமரா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ப பத்து எக்ஸ் வரைக்கும் ஸூம் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம் நல்ல அருமையான கேமரா கொடுத்துருக்காங்க பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஐயாயிரம் எம்எச் கிட்ட அதில் கொடுத்துருக்காங்க நம்ப ஒன்றும் வெறும் ஃபோன் மட்டும் பேசிகிற மாதிரியா இருந்தோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா தாக்கு பிடிக்கிது பேட்டரி நல்ல அருமையான பேட்டரி தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது நம்ம படம் கிடம் பாட்டு எதாவது கேட்குறோம் அப்படின்னாக்க சவுண்டு நல்லா அருமையான சவுண்டு ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்கன்றது அருமையான ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுக்கிறாங்க நம்பளுக்கு பாட்டு கேட்கும் போதும் சரி படம் பார்க்கும் போதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ஸை கொடுக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமிங் எல்லாம் எதாவது விளாட்றாங்க பசங்க விளாட்றாங்கன்னா நல்ல ஹேங்கு எல்லாம் எதுவும் ஆவாம நல்ல அருமையாக இருக்குது நல்ல ஃபோன் தான் நான் வாங்கிருக்கேன்னு நினைக்கிறேன் முத முத ஒரு பொருள் வாங்கும் போதே அது நல்லா இருக்கணும் அது ரொம் நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷனை இருக்கணும் இல்லையா அது அந்த மாதிரி தான் நான் வாங்கணும் ஃபோகனும் சாம்சங் கம்பெனியில நல்லா வாங்கினேன் ஃபோன்னு நன்றி